ஆன்லைன் சேவைங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு பணம் வந்து ஒருத்தருகிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பேங்க்குக்கு போகிற வேலையை வந்து நம்ம இதில் ஆன்லைன்லேயே நான் பண்ணிக்கிறேன் ஹோட்டல் புக்கிங் செய்வதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் சேவையை வந்து பயன்படுத்துகிறது ஈஸியாக இருக்குது இதால் என்னென்னா டைமிங் வந்து ரொம்ப சேவா இருக்குது ஏன் நம்ம வந்து அந்த சேவையை பயன்படுத்துகிறோம் அதில் என்ன நன்மைன்னா இப்போ நான் கொழந்தைகள்லாம் வைச்சிக்கிட்டு அதுகள சின்ன சின்ன பசங்க வைச்சிருக்காங்கன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு வங்கிக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து பணம் பரிவர்த்தனைக்கு அவங்களுக்கு கொண்டுப்போற நேரங்கள் இங்கேயிருந்து போகிறதுக்கு உண்டான செலவுகள்லாம் குறைகிறது அதேமாதிரி நம்ம போய் ஒவ்வொன்னுத்தையும் டிக்கெட் புக் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இங்கேயிருந்தே பண்ணலாம் இப்போது வந்து ரயில் ரயில்வே சேவைக்கு டிக்கெட் புக் பண்ணுறது ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் ஆனால் புக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுலேருந்தே புக் பண்ணிவிட்டு என்ன எப்போ போகணும் எந்த நாளுக்கு போகணும் எந்த டைமில் போகணுன்றத நம்ம இங்கேயிருந்தே பண்ணிவிட்டு நம்ம போகும்போது டைம் எல்லாமே சேவ் ஆகுது இது வந்து வசதியாக இருக்குது இதனால் வந்து மக்கள் எல்லோரும் என்னென்னா அவதிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது சீனியர் சிட்டிஷன்ஸ் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பயன் அடைகிறாங்க அவங்களுக்கு வந்து நடக்கிறது இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் ஈஸியாக போகலாம் அதேமாதிரி ஃபுட் ஆர்ட்ரு நம்ம வந்து வெளியே போய் கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை இப்போ நீங்கள் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா நம்ம இதிலயே போய்ட்டு நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணால் வீடு தேடி நமக்கே வருது சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக் கொடுக்குறாங்க நம்ம நடந்து போய் நம்ம செலவு பண்ணுறதோட அதில் வந்து நமக்கு பத்துரூபா கம்மியாக கிடைக்குதுன்றப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் பொருளும் தரமாக இருக்குது பொருள் தரமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எந்தெந்த ஆப்பில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம இப்போ இந்த ஆன்லைன் சேவைகள்லேருந்து நம்ம பெறமுடியும் இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா நான் சென்னையிலேருந்து இந்த பொருளை வந்து நம்ம அங்கேருந்தே வாங்கிக்கலாம் அந்தமாதிரி இந்த ஆன்லைன் சேவை ஈஸியாக இருக்குது